ஒரு கிராமத்தில் எப்படி வீடை கட்டுவாங்கன்னால் காலநிலையை பார்த்துக் கட்டுவாங்கள் எப்படின்னா இப்போ மழைக் காலத்தில் வீடு கட்டுனால் மண்ணு வந்து கரையிறது செங்கல்லாம் உடைகிறது சிமெண்ட்லாம் வேஸ்ட்டாக போயிருமுல்ல அதனால் அதெல்லாம் பார்த்து தான் கட்டுவாங்கள் அப்புறம் பள்ளம் நம்ம சுற்றுப்புறத்தலாம் பார்த்து கட்டுவாங்கள் ஏன்னால் பள்ளத்தில் வீடு கட்டணும்னா தண்ணித் தேங்கிடும் அப்புறம் வீட்டுக்குள்ளாற போகும் அதெல்லாம் பார்த்துட்டு கட்டுவாங்கள் அப்புறம் விலங்குகள் பக்கத்தில் இருக்க இடத்தில் கன்ஃபார்ம் வீடே கட்ட மாட்டாங்கள் ஏன்னால் காட்டு விலங்குகள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறதுனால அது மாதிரி கட்ட மாட்டோம் வேலைக்கு போகிற இடத்தில் பக்கத்துலயே வீடு இருந்தால் நமக்கு வந்து ஈசி தானே அதனால் அதை பார்த்து வீடு கட்டுவோம் குடும்ப உறுப்பினர்களோடய தேவைலாம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த ரூம்மு டெக்கரேஷன் பண்ணுறது அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடத்தில் அவங்களோட ரூம்ம வந்து கொடுக்குறது அது மாதிரி இதில் வந்து வீடு கட்டுவோம் ஒரு கிச்சன்னுங்குறது பெண்களை பொருத்த வரைக்கும் அவங்களோட இடமே அதுதான் அப்படிங்குறவ அதை நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பொருத்து அவங்களுக்கு புடிச்ச மாதிரி அந்த கிச்சன்ன கட்டுனால் தானே அவங்களுக்கு பிடிக்கும் அதனால அதுக்காக கட்டுவோம் கழிப்பறை வசதில்லாம் எல்லாரோட வீட்டுலேயும் இது தேவை அதனால எல்லோரும் கரெக்டாக கட்டுவாங்கள் வாஸ்து பார்த்து ஒருத்தவங்க வீடு கட்டுவாங்கள் கிழக்கு பார்த்து கட்டணும்னு சொல்லுவாங்கள் அது மாதிரி கட்டுவாங்கள் அப்புறம் சில பேருலாம் வழிபாட்டுத்தலம் கோவிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டுவாங்கள் இல்லைன்னா வீட்டுலயே ஒரு சாமி அறைனு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க டெய்லியும் சாமி கும்புடணும் கிழக்கு வச்சு கட்டுவாங்கள் இது மாதிரி ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொருத்தவங்களோட வீடு வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் கர்பன் ரோஷனாங்கிறது நம்ம பிரதம மந்திரியால் கொண்டு கொண்டுவரப்பட்டது அது எப்படின்னா ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு இலவச வீடு வழங்கணுங்குற திட்டத்தப் பொருத்திருக்காங்க இப்போ கொண்டு வந்தாங்கள் இது மூலமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டுருக்காங்க கிராமத்துலலாம் ஓலை வீடு கூரை வீடுன்னு இருந்தது இப்போ அதெல்லாம் மாதிரி ஓட்டு வீட்டுக்கு வந்தாங்கள் ஓட்டு வீட்டுலருந்து இப்போ கொஞ்சக் கொஞ்சமாக டெவலப் ஆகி மாடி வீடு கட்ட ஆரம்பிச்சிடாங்க இப்போ கிராமத்துலேயும் டெவலப்மென்ட்லாம் அதிகமாருக்குது ஒரு சின்ன இடத்துலருந்து மாதிரி பெரிய பெரிய மாறிக்கிட்டு இருக்காங்கள்